அச்சுவலாக இப்போது பாடுகிறாேம் அப்படின்னாலே இப்போ மெலோடி சாங்காக இருந்துச்சுன்னால் அதுக்கு ஏற்றின ஒரு சோகமாக அது மாதிரி அந்த கண்ணீர் கண்ணில் வர வழைச்சிட்டு அந்த அளவுக்கு சோகமாக அந்த பாட்டுக்கான உயிரை கொடுத்தா மட்டும் தான் அந்த பாட்டுக் கேட்குறவங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அந்த டைமில் போய் நம்ம சிரிச்சுகிட்டு இப்போது சிரிச்சுக்கிட்டு அந்த முகபாவனையே அப்படி வச்சுக்கிட்டு பாடும் போது அதோடய பீல்லே வந்து மிஸ் ஆகிடும் இப்போது சிரிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அங்கே அவர்களுக்கு உணரணும் அப்படின்னா அந்த டைம் சிரிச்சுட்டு பாடணும் இப்போது கோவமாக ஒரு இது நம்ம துரோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முகபாவனையே கொண்டு வந்த மட்டும் தான் அந்த பாடலோடய உயிர் வந்து அதில் இருக்கும் அதே மாதிரி இப்போது நம்ம வந்து அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வந்து நம்ம குரலை பராமரிக்க வேண்டியே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வெதுவெதுப்பான அந்த நீர் அந்த தேன் கலந்து சாப்பிட்றது ஆகட்டும் இல்லை மிளகு தூள் போட்ட மஞ்சள் தூள் பால் ஆகட்டும் அது மாதிரி ஐஸ் கிரீம் சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் ஸோ கூலிங் ஃபோவ்ட் வந்து உண்மையாகவே தவிர்க்கணும் அந்த மாதிரி காரமாக இருக்கிற உணவுகளை வந்து உட்கொள்கிறத வந்து மிகவும் தவிர்த்தால் நம்ம குரலை வந்து மேம்படுட்துகிறதுக்கான வந்து ரொம்ப உதவியாக இருக்கும்